ஆ சொல்லுங்கள் ஆமாங்க நடக்க நகை கடைக்காரர் தான் ஆ ந ஆ வாங்க இங்கே திருப்பத்தூரில் தான் நகைக்கட வச்சிருக்கோங்க ஆ சொல்கிறேன் நீங்கள் நகைய வந்து பாருங்கோ பார்த்த பின்னாடி நான் ரேட் சொல்கிறேன் ம் ஆ ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரும் ரேட்டு

திருப்பத்தூரில் வந்து மீனு மீனாட்சி கொட்டார் இருக்குதுல்ல அந்த இடத்துல இருக்குது

செய்கூலி சேதாரம் எல்லாம் இருக்குது அது அதனால் அவ்வளோ ரேட்டு தான்

ஆ சரி வாங்க பார்த்துக்கலாம் நகைய பார்த்துட்டு குறைச்சி எடுத்துக்கலாம் வாங்கோ

டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வில இங்கே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வில சரி வாங்க வந்தப்போ பேசிக்கலாம் டிசைனை பார்த்துட்டு பேசிக்கலாம் வாங்க ஆ சரி வாங்க